எனக்கு பிடித்த கலருன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு மூணு கலரு ரொம்ப பிடிக்கும் எல்லோ கலரு ரொம்ப பிடிக்கும் நான் எல்லோ ரோஸ்ஸு எல்லோ கலர் ஸேரி அந்த மாதிரி மேட்ச்சாக போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பிங்க் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ரீன் ரொம்ப பிடிக்கும் இந்த பச்சை பசேல்னு பசுமையாக அந்த வயல்வெளிக்கலாம் போகும்போது மனதுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அந்த இடத்துக்குலாம் போனால் எனக்கு பிடிச்ச மூன்று கலர்